கடலூர் மாவட்டத்தில் வந்து சுகாதாரம் ரோடு சுகாதாரம் வந்து ரொம்ப மோசமான இதில் இருக்கு அங்கே வந்து டெய்லி வந்து ரோடை க்ளீன் பண்ணவோ வந்து இது பண்ணவோ வந்து செய்ய மாட்றாங்க அதனால் வந்து வாரத்தில் ஒரு நாள் அப்படி தான் வந்து அவங்க க்ளீன் பண்ணுறாங்க அதனால் அந்த சைடு வந்து வந்து ரொம்ப வந்து குப்பையும் கூளமுமாக அது மாதிரி இருந்து கொசு அது மக்கள் வந்து பாதிப்படைகிறது இதெல்லாம் வந்து அதிகமாக ஆகியிருக்கு அதுவும் இல்லாமல் வந்து ரோட்டில் நடந்து போகும் போது ஒரு கண்ணியமாக நடத்தணும்ன்ற மாதிரி இல்லை வழிப்பறியில் செயினு இந்த மாதிரி இதெல்லாம் பறிச்சிகிட்டு போகிறது இந்த மாதிரி இதுவும் நடக்குது அங்கே வயதானவங்க வந்து தன்னால் நடந்து போக முடியாமல் மயங்கி விழுவது கண்ணு தெரியாதவங்க நடந்து போக முடியாம இது பண்ணும் போது அந்த சைடு வர மக்கள் வந்து அவுங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவங்கள வந்து காப்பாற்றி அங்க இது பண்ண மாட்டேன்கிறாங்க இதெல்லாம் அந்த இடத்தில மாறினா நல்லாயிருக்கும் அத மாதிரி வயதானவங்களுக்கு கண் சிகிச்சை முகாம் இலவசமாக இது பண்ணுறது அப்றம் வந்து தேவையான இலவச முகாம்கள்லாம் ஏற்படுத்தி அங்கே வந்து வயதானவங்க சின்ன குழந்தைங்க நோய் வாயில் இருக்கவங்க இவுங்களுக்கெல்லாம் வந்து ஆதரவு கொடுத்தா அரசாங்கம் ஆதரவு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் கொசுவினால அங்கே இருக்கிற அசுத்த நிறைய நோய்கள் வந்து மக்களுக்கு வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அதுக்கு வந்து இலவச முகாம் இதெல்லாம் வந்து அரசாங்கம் அமைச்சி அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செஞ்சாங்கன்னா அங்கே இருக்க மக்கள் கொஞ்சம் பயனடைவார்கள்